எனக்கு பிடிச்ச புக்கு அப்படின்னா அப்துல்கலாமோட அக்னி சிறகுகள் அதுக்கப்புறம் டிவியில் வந்து திரைப்படமில் வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னா விஷாலோட பூஜை படம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி டிவி நிகழ்ச்சிகளில் என்னென்ன பிடிக்கும்னா எதிர்நீச்சல் வந்து சீரியல் தொடர் மெகா தொடர் பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து மெகா தொடர் அந்த எதிர்நீச்சல் சீரியலில் வந்து யார் அப்படின்னா வந்து குணசேகரன் அவரோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி புத்தகம் அப்படிங்கிறது அப்துல்கலாமோடது அந்த புத்தகம் வந்து நம்மளுக்கு வந்து இளைஞர்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் ஒரு எழுச்சி அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கனால் அந்த புத்தகம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பூஜை திரைப்படம் வந்து ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்துலேருந்து ஆண்மகன் மற்றவங்களுக்காக பிரிஞ்சு போய் அந்த இதெல்லாமே நல்லாயிருக்கும் அதனால ரொம்ப பிடிக்கும்